எங்கள் பகுதியில் பொங்கல் திருவிழா மற்றும் மாசித்திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் ஆகும் மாசித்திருவிழா மாசி மாதம் முழுவதும் நடைபெறும் தினம் அம்மனுக்கு அலங்காரம் பூச்சாட்டுதல் மற்றும் பொங்கல் வைத்தல் கிடா வெட்டுதல் திருவிழாக்கள் கொண்டாடப்படும் மஞ்சள் நீராட்டுடன் விழா நிறைவு பெறும்